பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னால் கிராமப்புற மாணவர்கள் இல்லை கிராமப்புற சிறார்களுக்கு வந்து அதிகமாக துணிச்சல் இருக்கும் பக்கத்தில் வந்து இருக்கிற கரடு இல்லைன்னா வந்து இந்த சிறுசிறு மலைகளெல்லாம் வந்து எளிதாக கடந்து வருவாங்க ஏன்னால் அவர்களோட தேவைகளுக்காகவே போய் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் விறகுக்காகவோ இல்லை அது வந்து மாடு ஆடுகளை வந்து மேய்த்துக் கொண்டோ இல்லை சிறுவர்களோடு விளையாடிக் கொண்டோ இந்த மாதிரி போய்ட்டு வர்றது வந்து வழக்கமாக இருக்கும் இப்படி போய்ட்டு வர்றது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கடினமானதாக தெரியாது அவர்கள் ஒரு விளையாட்டுத்தனமாகவே அப்போ இருந்து போய்ட்டு வந்துவிட்டு இருக்கிறதுனால சாதாரண விஷயங்களாக போய்ட்டு வர்ற மாதிரி இருக்கும் பெரிய பெரிய மலைகளுக்கும் வந்து சென்று வருவாங்க அப்படி போய்ட்டு வரும்போது அப்போ அரிய வகை மூலிகையெல்லாம் பறிக்கிறதுக்கு போவாங்க அதுமட்டும் இல்லாமல் ஒரு சில பூக்களை பறிப்பதற்கும் மா ஒரு சில மருத்துவ குணங்களுக்காகவும் அந்தமாதிரி மலைப்பகுதிகளில் அதிகமாக போய்ட்டு வருவாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வாகவே கிராமப்புறங்களில் வந்து பார்க்கப்படுது இதனால வந்து மலைக் கோயில்களுக்கு வந்து மக்கள் அதிகமாக போகறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் முருகன் கோயில் இந்தமாதிரி கோயில்லாம் வந்து மலைகளின் உச்சிகளில் வச்சுருப்பாங்க ஒரு சில கோயிலில் படிக்கட்டுக் கூட இருக்காது குறிப்பாக திருவண்ணாமலை இந்தமாதிரி எடுத்துக்கிட்டோம்னால் அது மலை மேல் ஏறிப்போவது இந்த இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான காரியமாக இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் வெள்ளியங்கிரி மலை போறாங்கள் சதுரகிரி மலை போகிறாங்க இந்தமாதிரி மலைப்பகுதிகளில் வந்து ஏறதுக்கான ஒரு பயிற்சி பண்ணும்போது உடலுக்கு வந்து தேவையான பயிற்சிகளெலாம் தேவைப்படுது அதாவது நம்ம வந்து இந்த மலைகளெலாம் ஏறதுக்காக முழுமையாக பயிற்சி நடைப்பயிற்சி மலையேறும் பயிற்சியெலாம் செய்யும்போது நமக்கு வந்து எளிமையாக இருக்கும் இந்த மலைகளில் ஏறி கடந்து வருவதற்கு அப்படி இல்லைன்னா இது ஒரு பெரிய சிரமமாகவும் இருக்கும் அதனால் நம்ம குறைஞ்சவரைக்கிலும் இந்த சிறுவர்களையெல்லாம் இந்த மலைப் பயிற்சியில் ஏறதுக்கு பயன்படுத்தணும் நகர்ப்புறங்களில் ட்ரக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டுப் போறாங்க முறையான பாதுகாப்பு கருவிகளோடல்லாம் போய்ட்டு வராங்க ஆனால் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்வ சாதாரணமாக எல்லாேருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அவர்களோட என்ன டே டு டே லைஃப்லேயும் வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்கப்படுது அதனால் கிராம மாணவர்கள் வந்து ஒரு துணிச்சலோடு போய்ட்டு வர்றதுங்கிறது வந்து பெரிய ஒரு வியப்பான விஷயமாக பார்க்கறதில்ல ஏன்னால் அதுவந்து அன்றாடம் ஒரு செயலாக தான் நம்ம எல்லாேருமே பார்க்கறோம் இதில் வந்து சாகசம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றும் பெருசாக தெரியறதில்லை இது அவர்களுக்கு வந்து ஒரு இயற்கை நட நடைமுறையாக தான் பார்க்கப்படுகிறது